நான் நமது சிவகங்கை மாவட்டத்திலிருந்து ஆன்மீக சுற்றுலாவாக நவக்கிரக திருக்கோயில்கள் சென்று வரலாமென்று குடும்பத்துடன் சென்று வர செய்தோம் அப்பொழுது நேராக நம்ம நவக்கிரகத்துக்கான தமிழ்நாட்டில் பார்த்தீங்கனா தஞ்சை நாகை திருவாரூர் மாவட்டத்தில் இந்த நவக்கிரக கோவில்லாம் இருக்குது சரி இந்த நவக்கிரக கோவிலுக்கு எப்படி போகலாம் அப்படிங்கும் போது டூர் மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி போகணும்னு சொல்லிட்டு ஒரு வேன் எடுத்துட்டு நாங்கள் ஒரு இருபது பேர் போய்ருந்தோம் அப்போ அந்த நவக்கிரக சுற்றுலாவுக்கு என்னென்ன நவக்கிரகம்ன்னு பார்க்கும்போது ஞாயிறுக்கு சூரியனார் கோவில் சரி திங்களுக்கு திங்களூர் செவ்வாய்க்கு வைத்தீஸ்வரன் கோவில் சரி புதனுக்கு திருவெண்காடு வியாழனுக்கு குரு அதாவது வியாழன்ங்கறது குரு குருவுக்கு ஆலங்குடி சரி வெள்ளிக்கு சுக்கிரன் கஞ்சனூர் சரி சனிக்கு திருநள்ளாறு ஞாயிறுக்கு சூரியனார் கோவில் இப்படி நம்ம அந்த நவக்கிரகத்தையும் சுற்றி வர்றதுக்கான ப்ளான் பண்ணியிருந்தோம் அதனால் அந்த ஒவ்வொரு கோவிலா போய்ட்டு வருவோம்ன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு டிஃபரெண்ட் ஏரியாவில் இருக்கிறதுனால நம்ம அந்த வரிசைப்படி சுற்ற வேண்டாம் அதனால் நம்ம எப்படி போகலான்னு ஒரு ப்ளான் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணோம் நம்ம வந்து இந்த பஸ்ஸு ஃப்ரீக்வென்ஸியில் போனால் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஐடியாவில் பஸ்ஸு ரூட்டுலேயே உள்ளே போய் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுவோம் நவக்கிரகத்தையும் டச் பண்ணி பார்க்கணும் பட் வந்து அந்த வரிசைப்படி பார்க்காம அந்த பஸ் போக்குவரத்துக்கான வரிசைப்படி நம்ம பார்த்து போய்ட்டு வரணும் அப்படிங்கற ஒரு ஐடியா வெச்சுருந்தோம் அதனால் நம்ம வந்து டூர் போகும்போது அந்த ஒவ்வொரு கோவிலா ஃபஸ்ட்டு பார்க்கணுங்கற ப்ளானிங்கில் நேராக நாங்கள் மொதல் கோவில் வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனோம் இங்கிருந்து நேராக அது வந்து மயிலாடுதுறையிலிருந்து சிதம்பரம் போகிற ரூட்டில் இருக்குது அந்த வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு அதாவது சீர்காழிக்கு முன்னாடி இருக்கிறதுனால வைத்தீஸ்வரன் கோவிலுக்குப் போனோம் அங்கே போனோம்னா வைத்தியநாத ஸ்வாமினே இருக்குது மூலவர் வைத்தியநாத ஸ்வாமி அந்த வைத்தியநாத ஸ்வாமி தையல்நாயகி அதனால் அந்த ரெண்டு இறைவனையும் வழிபட்டுட்டு உள்ளார போனால் செவ்வாய் அதாவது மொதல் எடுத்தவுடனே நம்ம செவ்வாய் தரிசனத்தை பண்ணோம் செவ்வாய்க்கான ஒரு கோவிலா இருக்கிறது வந்து வைத்தீஸ்வரன் கோவிலு அது வந்து புல்லிருக்கும் வேலூருன்னு சொல்கிறாங்க ரொம்ப பாடல் பெற்ற ஸ்தலமாக இருக்குது நல்ல பழமையான கோவிலா இருக்குது அந்தக் கோவில்ல நம்ம இறைவனை வழிபட்டால் நம்மளுக்கு வரவேண்டிய வியாதிகள்லாம் விலகும் அப்படின்னு ஒரு ஒரு கருத்து இருக்கிறதுனால அங்கே உள்ள குளத்துல வந்து எல்லோருமே இந்த வெல்லம் வெல்லங்கிறத வாங்கி அதை அதில் கரைக்கிறாங்க அதனால் நான் வைத்தீஸ்வரன் கோவில்ல போய்ட்டு வெல்லம் வாங்கி அந்தக் குளத்துல கரைச்சுட்டு அப்படியே நேராக உள்ளார போய் குடும்பத்தோடு எல்லோருமே அதாவது ஃப்ரெண்டு குடும்பம் எல்லாமே சேர்ந்து வேனில் போனதினால எல்லோரும் போய் தரிசனம் பண்ணோம் அந்த தையல்நாயகி அதுக்கப்புறம் அம்பாள் வைத்திநாத தையல்நாயகி ஸ்வாமி வந்து வைத்தியநாத ஸ்வாமி அங்கே இருக்கிற கோவில்ல வந்து முக்கியமான கோயிலுங்கிறது நம்ம செவ்வாய்க்கான ஸ்தலம் அதனால் அதை செவ்வாயை நல்லபடியாக வழிபட்டுவிட்டு ஆங்காரன் அப்படின்னு சொல்வாங்க செவ்வாய்ங்கிறது அதனால் அதை போய் வழிபட்டுவிட்டு அந்த வைத்தீஸ்வரன் கோவில்ல இருந்து அடுத்ததாக என்ன ஊர் பார்க்கும்போது நவக்கிரகத்தில் அடுத்து செவ்வாய்க்கு அப்புறம் புதனான புதனுக்குள்ள திருவெண்காடு அங்கிருந்து ஒரு பன்னென்டு கிலோமீட்டர் தான் அதனால் நேராக நாங்கள் அப்படியே திருவெண்காடு வந்தோம் திருவெண்காடு வந்துவிட்டோன்னா அது வந்து பெரிய ஃபேமஸான பெரிய கோவிலா இருக்குது அந்தக் கோவில் வழியாக நாங்கள் உள்ளார போனவுடனே நேராக பார்த்தீங்கனா மூலவர் வந்து ஸ்வாதாரன்யஸ்வரஸ்வாமி அப்படின்னு போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நேராக அம்பாள் சந்நிதிக்கு போனோம் அதைக் கும்பிட்டுட்டு போனால் அம்பாள் வந்து பிரம்ம வித்யாம்பிகை அப்படின்னு இருந்தது சரி ரைட் நல்லதாக இருக்கும்ன்னு சொல்லிட்டு அப்படியே கும்பிட்டுட்டு அப்படியே வந்தோன்னா அஹோர மூர்த்தின்னு அங்கே ஒரு சிவனோடய உருவ வடிவத்தில் இருந்தது அதனால் அதையும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நேராக புதன் சந்நிதிக்கு போனோம் புதன் அதாவது நவக்கிரகத்தில் புதனுக்குள்ள கோயிலுங்கிறதுனால புதன் அப்படியே வழிபட்டோம் அதில் வந்து பார்க்கணுன்னா புதன் வந்து கல்விக்கான அதிபதி அப்படின்னாங்க நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் படிப்பு சம்பந்தான பிரச்சனைகள் உள்ளவங்கெல்லாம் வந்தாங்கனா கலை கலைக்கு உள்ள உரிய தெய்வம் வந்து புதன் சொன்னாங்க அதனால் அந்த புதன் வழிபாடுங்கிறது ரொம்ப திருப்தியாக இருந்தது அங்கே ஒரு பதினாறு தீபம் ஏற்றி பதினாறு முறை வலம் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதினால நாங்கள் புதன் பகவானை போய் சிறப்பாக வழிபட்டோம் அதுமட்டும் இல்லாமல் அது வந்து அலி நிவர்த்தி அதாவது புதன் வந்து ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத உருவம் அப்படின்னு சொன்னதினால அதை அலிங்கிற கிரகம் அப்டிங்கிற புதன சொன்னாங்க அதுக்கு எதுர்த்தாப்புல சந்திர தீர்த்தம்னு இருந்தது அதனால் சந்திர தீர்த்தத்தில் வந்து தலையில் தெளிச்சுட்டு அதில் ஒரு திருவெண்காட்டில் ஒரு பெரிய விசேஷம் எனென்னு சொன்னாங்கனா முக்குளம் இருக்காம் கோவிலுக்குள்ளாரயே மூணு குளம் இருந்தது அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் நேராக அக்னி தீர்த்தம் அப்டிங்கிற தீர்த்தத்தில் தண்ணியை தலையில் தெளிச்சுக்கிட்டு அப்படியே சூரிய தீர்த்தம் அப்புறம் சந்திர தீர்த்தம் இந்த மூணு தீர்த்தத்தையும் தலையில் தெளித்துக்கிட்டு அதே மாதிரி புதன் பகவானை போய் வழிபட்டோம் புதன் வழிபட்டுவிட்டு அப்படியே உள்ளார வந்து அஹோர மூர்த்தியை வழிபட்டுவிட்டு துர்க்கையை வழிபட்டுவிட்டு அப்படியே கொடிமரம் வந்தோம் நல்ல ஒரு பெருமையான பெரிய கோவிலு மூணு குளம் கோவிலுக்குள்ளார அந்த அந்த நாலு காம்பௌண்டுக்குள்ளாரயே பிரகாரத்தில் வெளி பிராகரத்தில் மூணு குளமும் இருக்குது புதனுக்குள்ள தனி ஆலயம் அப்டிங்கிறதுனால இந்த இறைவனை வழிபட்டோம் இதை முடித்துக்கிட்டு நேராக அப்படியே பக்கத்தில் கேது கேதுக்கு வந்து கீழப்பெரும்பள்ளம் அப்டிங்கிறது அங்கிருந்து ஒரு நாலு கிலோமீட்டரில் இருக்குது அதனால் அந்த கீழப்பெரும்பள்ளம் அது நியர் பை ஏரியா அதாவது வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தீஸ்வரன் கோவில் முடித்தவுடனே திருவெண்காடு திருவெண்காடு முடித்தவுடனே கீழப்பெரும்பள்ளம் அது வந்து கேதுக்குள்ள கோவிலு அதனால் நாங்கள் கேதுவுக்குள்ள கீழப்பெரும்பள்ளம் கோவிலுக்கு வந்தோம் அது வந்து ஓரு அளவுக்கு மீடியமான சின்னக் கோவில்தான் பட் சந்நிதானம் தனியாக இருக்குது கேதுவுக்கு நவக்கிரகத்தில் அதனால் இந்த கேதுவை வழிபட்டோம் அது வந்து நல்லா திருப்தியாக இருந்தது கிராமமான கோயிலுங்கிறதுனால உடனே போய் அந்த நடை சாத்துறதுக்குள்ளார போய் கேதுவை வழிபட்டோம் கேதுவை முடிச்சுட்டு அப்படியே நேராக மயிலாடுதுறை வந்தோம் மயிலாடுதுறை வந்து நேரா ஆஹும் கேதுவை முடிச்சுட்டு நேராக நாங்கள் அப்படியே இதுக்கு போய்ட்டோம் திருநள்ளாறு திருநள்ளாறு போனோம் திருநள்ளாறு போய்ட்டு சனி பகவானை வழிபடலாம்ன்னு சொல்லிட்டு நேராக சனீஸ்வரனை பார்க்கப் போனோம் அது சனி பகவான் வந்து திருநள்ளாறு பெரிய பெரிய கோவிலு நல்ல தர்பாரண்யேஸ்வரர்ன்னு பெரிய கோவிலு அங்கே போய்ட்டு சனி பகவானுக்குன்னு தனி சன்னதி இருக்குது அங்கே ஒரு பதினாறு தீபம் விளக்கேத்த சொன்னாங்க அதை ஏற்றி விளக்கேத்தி வெச்சுட்டு அங்கே ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டோம் எல்லோருமே அது ஒரு பெரிய நல்ல ஒரு கோவிலு தர்பாரண்யேஸ்வரர் சனி பகவானுக்குள்ள கோவிலு அதுக்கு எதுர்த்தாப்புலயே வந்து நள தீர்த்தம்னு ஒன்று இருக்குது அதில் வந்து குளிச்சுட்டு போகலான்னு சொன்னாங்க சரின்னு அந்த நள தீர்த்தத்துலேயே குளிச்சுட்டு சனி பகவானை தரிசனம் பண்ணோம் சனிக்கு வந்து விளக்கேத்தி சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதை முடிச்சுட்டு நேராக அப்படியே மதியான சாப்பாடு அங்கேயே காரைக்கால்லேயே முடிச்சுட்டோம் காரைக்காலில் ஃபேமலியோடு சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு நேராக திருநள்ளாறிலிருந்து அப்படியே நேராக திருநாகேஸ்வரம் திருநாகேஸ்வரத்துக்கு வந்தோம் திருநாகேஸ்வரம் வந்து ராகு ஸ்தலம் ராகு ஸ்தலங்கிறதுனால அந்த திருநாகேஸ்வரம் கோவில் வந்து நல்ல பெரிய கோவிலு அது கிட்டத்தட்ட பயங்கரமான பெரிய கோவிலா இருந்தது அதனால் கோவில்ல உள்ள இறைவனை வழிபட்டுவிட்டு அப்புறம் மூலஸ்தானத்தில் போய் சிவனை வழிபட்டுவிட்டு அப்புறம் இறைவியை வழிபட்டுவிட்டு அப்படியே வந்து ராகுக்குள்ள தனி சன்னதிக்கு போனோம் அங்கே பாலபிஷேகம் நடந்துட்டுருந்தது அந்த நேரத்தில் ராகு கால பூஜைங்கிறதுனால அது நல்லா அருமையாக நடந்துட்டு இருந்தது அந்த பால் அபிஷேகம் பண்ணும் போது அந்தப் பால் வந்து அவங்க ஊற்றும் போது அது வந்து நெஞ்சு அந்த நெஞ்சுப் பகுதி கிட்டே வரும் போது பாலானது நீல நிறத்தில் மாறிவிடும் அப்படினாங்க அது ஒரு சில பேருக்கு அது அது அபூர்வமாக தெரியுது அப்டிங்கிறாங்க அதையும் நாங்கள் பார்த்தோம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அர்ச்சனையை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லா இந்த எல்லா கோயில்லேயும் உள்ளார போய் பார்த்து சாமியெல்லாம் பார்த்துட்டு அந்த ராகு ஸ்தலத்தை முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து நேராக சூரியனார் கோவில் வந்தோம் சூரியனார் கோவில் வந்தோம் சூரியனார் கோவில் வந்தோம்ன்னு வெச்சிக்கங்களேன் அங்கே வந்து சூரியனுக்குள்ள ஸ்தலம் அதனால் அதைப் போய் தரிசனம் பண்னோம் சூரியனார் கோவில்ல அது வந்து அது அந்தக் கோவில் வந்து திருவாடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான கோவில்னு சொன்னாங்க நல்ல கோவிலு அங்கே வந்து நவக்கிரகத்துக்கு தனித் தனி சன்னதியாக இருக்குது அதில் வந்து சூரியனுக்கு தனி சன்னதி இருக்கிறதுனால அதை வழிபட்டுவிட்டு சூரியனார் கோவில முடித்தோம் சூரியனார் கோவில் முடிச்சுட்டு சரி இப்போ நம்ம நவக்கிரகத்தில் பார்த்தீங்கன்னா நான் செவ்வாய்க்கு வைத்தீஸ்வரன் கோவில் பார்த்துட்டேன் அடுத்தது புதன் வந்து புதன் திருவெண்காடு பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் கேது கீழப்பெரும்பள்ளம் பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக வந்து சனி பகவானை பார்த்துட்டேன் சனி பகவானை வந்து திருநள்ளாறில் பார்த்துட்டு அப்படியே நேராக வந்து ராகு திருநாகேஸ்வரம் பார்த்துட்டு அங்கேருந்து நேராக இப்போ சூரியனார் கோவில் வந்தாச்சு சூரியனார் கோவில் வந்ததுக்கப்புறம் சூரியனார் கோவில்ல வந்து சூரியனை பார்த்துட்டு நேராக ஆலங்குடி போனோம் இல்லை இல்லை சூரியனார் கோவில முடிச்சுட்டு அப்படியே நேராக வந்து நம்ம சுக்கிரனுக்கு உள்ள கோவில் சுக்கிரனுக்கு உள்ள சுக்கிர ஸ்தலம் கஞ்சனூர் அந்த கஞ்சனூர் கோவிலுக்குப் போனோம் கஞ்சனூர் கோவில்ல வந்து சாமி தரிசனம் பண்ணோம் ஃபேமலியோடு எல்லோருமே நண்பர்கள் ஃபேமலி எல்லோருமே போய் சுக்கிரனுக்கு உள்ள தனி ஸ்தலம் அது வேலாக்குறிச்சி ஆதீனத்துக்கு சொந்தமான கோவிலு அதில் வந்து சுக்கிரனுக்கு தனி சன்னதி இருக்குது சுக்கிரன்கிறது வந்து அது அது வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா அவங்க வந்து நல்லா பண வசதியோடு இருப்பாங்கன்னு சொன்னாங்க அதனால் அங்கே நல்லா சாமி தரிசனம் பண்ணிவிட்டு விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு சுக்கிரனையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக நாங்கள் குருவுக்கான ஆலங்குடி வந்தோம் ஆலங்குடிங்கிறது கும்பகோணத்திலிருந்து மன்னார்குடி போகிற ரூட்டில் இருக்குது அது அது ஆலங்குடி வலங்கைமான் வலங்கைமான் தாண்டினவுடனே ஆலங்குடி கோவில் இருந்தது அந்த ஆலங்குடி கோவில்ல போய்ட்டு குரு பகவானை வழிபட்டோம் தக்ஷ்ணாமூர்த்தி குரு என்கின்ற தக்ஷ்ணாமூர்த்தி அது தனி சன்னதியாட்டம் இருக்கார் நல்லா கூட்டம் அதிகமாக இருந்தது அதனால் க்யூவில் நின்று வழிபட்டோம் அது நல்லா விளக்கேத்தி பதினாறு விளக்கேத்த சொன்னாங்கன்னு நெனைக்கறேன் அதை ஏற்றி நல்லா சாமி தரிசனம் பண்ணோம் அங்கே சாமி தரிசனத்தை பண்ணி முடிச்சுட்டு குரு பகவானை பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக கும்பகோணம் வந்து கும்பகோணத்தில் இருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் திங்களூர் திங்களுக்கு உள்ள கோவில் திங்களூர் அதை வழிபடுறதுக்காக போனோம் அங்கே போய் திங்களூரில் போய் திங்கள் அந்த நவக்கிரகத்தில் உள்ள திங்களை போய் வழிபட்டுவிட்டு நவக்கிரகத்தையும் முடிச்சுட்டோம் அதை முடிச்சுட்டு நேராக ஒரே இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டே டூர்லேயே இந்த ஒன்பது கிரகத்தையும் நாங்கள் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுது நைட்டு திங்களூரை முடிச்சுட்டு திங்களூரில் இருந்து நைட் நாங்கள் கிளம்பிட்டோம் திங்களூரை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் திங்களூரில் இருந்து கிளம்பும்போது நைட் ஒரு ஒன்பதரை மணி ஆகிடுச்சு திங்களூரை விட்டு கிளம்பும்போது இப்போ பார்த்தீங்கனா நான் நவக்கிரகத்தையும் நம்ம பார்த்திருக்கோம் ஒரு நவக்கிரகம் பார்க்கும்போது இப்போ ஒன்பது கோயிலையும் நான் சுற்றி பார்க்கறதுக்கான வாய்ப்பு கெடைச்சுது அது வந்து ஒன் டேவில் ஒரே நாள் டூராக சிவகங்கையில் இருந்து நாங்கள் அங்கே போய் பார்த்துட்டு வந்தது பெரிய சந்தோஷமான விஷயமாக இருந்தது இது குடும்பத்தோடு போய்ருந்தது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது இது ஒரே நாள்லேயே இவ்வளவு கோயிலையும் பார்க்க முடியுங்கும்போது பெரிய விஷயமாக இருக்குது இது நவக்கிரக ஸ்ரீ ஆன்மீக சுற்றுலா இது வந்து இங்கே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அவங்களோடு நாங்கள் போய்ட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது